ரசாயன பொருளை அடித்து அடித்துதான் மண்ணை எல்லாம் வீணாக்கிட்டாங்க அந்த காலத்திலலாம் பார்த்திங்கனா விவசாயம் பண்றதுக்கு தழை வேப்ப மரம் அந்த இதுன்னு எல்லாம் தழை தழைங்கள வெட்டி போட்டு வயல் ஓட்டு நஞ்சு ஓட்டுவாங்க மண் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்து பயிர்லாம் நல்லா அழகாக வளர்ச்சி அடைஞ்சிது இப்போ உள்ளது பூச்சி மருந்து அடித்து அடித்து அடித்து எல்லாம் பயிரும் வீணாக தான் இந்த பூச்சி மருந்து அந்த பூச்சி மருந்து இது அடித்தா நல்லது அது அடித்தா நல்லதுன்னு சொல்லி சொல்லியே நம்ம காசுதான் இதா இதா இருந்துச்சுனு பயிர் நல்லா வெள்ளாமை சரியாக வெளையமாட்டங்கிது விவசாயம் உரம்னு பார்த்திங்கனா விவசாயம் ஒரம்னு அந்த காலத்தில் உரம் எது போட்டாங்கனா மாட்டுச்சாணி ஆட்டுச்சாணி இது மாதிரி எரு போட்டு அந்த மண் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிது பூச்சிகள்னா அந்த சின்ன சின்ன மண்புழுவும் நல்லா இருக்கும் நிறையா இருந்துச்சு மண்ணும் நல்லா சத்தான மண்ணாக கெடைச்சதால பயிர்கள்லாம் ஆரோக்கியமாக வெளைஞ்சிது இப்போ வந்து அந்த தரம்லாம் கெடையாது உரம் ஊரியா எல்லாம் போட்டு மண் தரத்தை கொறைச்சிடாங்க மண்புழுவும் இல்லை அதனால் பயிர்களெல்லாம் வெளைச்சல் கொஞ்சம் கம்மிதான் சரியாக ஆரோக்கியமாக பயிர்லாம் வளராது அந்த மருந்து ரசாயன பொருட்கள்லாம் அடித்து அடித்து வீணாக்கிடுறாங்க அதனால இப்போ உள்ள காலக்கட்டங்களில் நம்ம சின்ன மாறணும் ஜனங்களெல்லாம் அந்த காலத்தில் எப்படி பயிர் பண்ணாங்க நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் என்ன செஞ்சாங்க அதை வந்து கடைப்பிடிச்சா நம்ம மண்ணுக்கும் நல்லது நம்ம உடம்புக்கும் நல்லது நல்லாவும் இருப்போம்